ஹலோ ரங்கசாமி கறிக்கடைக்காரங்களா சரிங்கண்ணா கறி ஒரு கிலோ என்ன ரேட்டுங்கண்ணா ஆ அப்படி வருதுங்களா சரிங்கண்ணா எங்களுக்கு நான் எங்கள் வீட்டில் ஒரு விசேஷம் வச்சுருக்குறோங்க கறி விருந்து வச்சுருக்கோம் எங்களுக்கு ஒரு நூறு கிலோவாட்ட வேணும் அதனால வந்து இப்போது நீங்கள் எப்படி கொடுப்பீங்க எங்களுக்கு வந்து பல்க்காக நாங்கள் ஆட்ரு கொடுத்தா குறைச்சி கொடுப்பீங்களா

அப்படிங்களா சரிங்கண்ணா எங்களுக்கு நல்லா சுத்தமா எப்படிங்கண்ணா ஆ சரிங்கண்ணா பரவாயில்லைங்கண்ணா நீங்கள் வெள்ளாடு போடுவீங்களா இல்லை செம்மறி ஆடு போடுவீங்களா எங்களுக்கு சுத்தமான வெள்ளாடுதான் வேணும் பண்ணிக் கொடுப்பீங்களா ஆ சரிங்கண்ணா நீங்கள் இதில் வெள்ளா வெள்ளாட்டு கறியில் வந்து எங்களுக்கு சுத்தமாக உரித்து எல்லாமே கம்ப்ளீட்டாக பண்ணிக்கொடுத்துருங்க சரிங்களா அப்புறம் உங்களுக்கு வந்து கோழி இருக்குதுங்களா கோழி வந்து நாட்டுக்கோழி இருக்கா இல்லை ப்ராய்லர் கோழி இருக்கா எங்களுக்கு ப்ராய்லர் கோழிதான் வேணுங்கண்ணா அது என்ன ரேட்டுங்க அப்படிங்களா சரிங்கண்ணா எங்களுக்கு கோழி நாட்டுக்கோழி வந்து ஒரு ஒரு பத்து கிலோ வேணுங்கண்ணா ம் அதுக்கும் அதுக்கும் கொஞ்சம் ரேட் குறைச்சி எங்களுக்கு பண்ணிக்கொடுங்க அப்படிங்களா சரிங்க எல்லாம் வ சுத்தம் பண்ணி எங்களுக்கு சுத்தம் பண்ணி எல்லாமே பளிச்சுன்னு கொடுத்துருங்க

சரிங்கண்ணா நாங்கள் ஒரு வாரம் கழிச்சி நாங்கள் உங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறோம் எங்களுக்கு வீட்டுக்கு கொண்டு வந்து எல்லா க கம்ப்ளீட்டாக எல்லாம் பண்ணிக் கொடுத்துட்டு போயிடுங்க சரிங்களாண்ணா ஆட்டையே பிடிச்சிட்டு வந்துடுறீங்களா

சரிங்கண்ணா சரி நான் உங்களுக்கு கால் பண்ணுறேங்க சரிங்களா எப்போன்னு சொல்கிறேங்க ம் ஓகேங்கண்ணா ம்